ஹலோ வணக்கம் சார் ஆ வணக்கம் சார் சார் டாட்டா டாட்டா டிஆர்ஓ காரு கொஞ்சம் டீட்டைல் சொல்ல முடியுமா சார் டாட்டா டிஆர்ஓ தான் இல்லை சார் நியூ நியூ மாடல் நியூ வெர்ஸ் நியூ வெர்ஷன் ஆட்டோமேட்டிக் சார் ஆட்டோ ஓகே சார் ஃபிஃப்ட்டின் லேக்ஸா சார் ஓகே இல்லை சார் இது இஎம்ஐன்னால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அமௌன்ட் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் நெட் அமௌன்ட் டூ லேக்கா அதுக்கு என்னென்ன சார் ப்ரூஃப் என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் சார்

ஓகே சார் நான் ஃப்ரெண்டு இந்த கார் தான் வாங்க என்ன சார் கலரா ஒயிட்டு ஆர் பிளாக் ஷைனிங் ம் ஆ ஷோ ரூம் வந்து டேரெக்ட்டாக விசிட் பண்ணிக்கிறேன் சார் மற்றதெல்லாம் சரி ஓகே சார் சரி ஓகே சார் ஆமாம் ஆஃபிஸ்க்கு டேரெக்ட்டாக வரேன்

ஓகே சார் சரி ஓகே சார் அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப் ஓகே சார் தேங்க் யூ